அரக்கன் கோட்டை தடப்பள்ளி வாய்க்காலில் நீர் பாசனம் இருப்பதுனால் நாங்கள் இரண்டு போகம் நெல் எடுத்துக்கிறோம் வருடம் முழுவதும் தண்ணி பாய்கிற பூமியெல்லாம் நெல் வாழை கரும்பு இந்த வகையான பயிர் செஞ்சு எடுத்துக்கிறோம் அது எல்லா நிலைக்கு பொருந்துது அதே போக வடக்கே எடுத்துகிட்டா அப்படின்னா காட்டுகளில் தரிசு நிலமாக இருக்கிறது இந்த ஆடி மாசத்தில் உழவு செய்து கம்பு சோளம் கடலக்காயி நிலக்கடலை இதுகளை போட்டு நாங்கள் எடுத்துக்குவோம் அது தண்ணி பாயாத பூமிகளில் இந்த விவசாயத்தை எடுத்து நாங்கள் இந்தக் காலத்தில் எடுத்துக்குவோம் இந்த ஆடி மாதத்துலங்க